அண்ணா ஆட்டோக்காரண்ணா நாமக்கலுக்கு ஆட்டோவில் போகணுன்னா எவ்வளோ நேரம் ஆகுண்ணா இங்கிருந்து எவ்வளோ நேரம் ஆகும் இப்போது அங்கே போகிற வழியில ரோடு வேலை செஞ்சுட்ருக்காங்க அப்படி வேலை செஞ்சுட்ருக்கும்போது நம் மாற்றுப்பாதை எதாவது இருக்கா இந்த மாற்றுப்பாதை இருந்தால் அது நம்ம மாற்றுப்பாதையில் போய் நாமக்கல் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுண்ணா